தோட்டத்தில் என்னென்ன கருவிகள்லாம் பயன்படுத்துவோன்னா மண்வெட்டி கடப்பாறை களைவெட்டி பில்லருவா இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அருவாள் இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் மண்வெட்டி வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா இப்போ வந்து வயலில் வந்து வரப்புகள்லாம் அமைப்பாங்க அந்த வரப்புலாம் வெட்டுறதுக்கு வந்து மண்வெட்டி யூஸ் ஆகுது களைவெட்டி வந்து அந்த தாவரங்களில் தேவையில்லாத களைகள்ன்னு சொல்லுவாங்கள அதெல்லாம் வெட்டுறதுக்கு களைவெட்டி பயன்படுது கடப்பாறை வந்து இதுமாதிரி தண்ணியெல்லாம் ஓடும்போது இந்த கரடு முரடான பாறைகள் அல்ல கல்லு இது மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் வந்து தோண்டி எடுக்கிறதுக்கு கடப்பாறை இதெல்லாம் பயன்படுது அப்புறம் வந்து இப்போ வந்து களையெல்லாம் எடுக்கிறதுக்குன்னு தனியாக மிஷின்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து வய தோட்டத்தில் வந்து பயன்படுது அதுக்கப்புறம் கருவிகள்லாம் நிறையா பயன்படுத்தப்படுது தோட்டத்தில் தோட்டத்து வேலைக்கு தோட்டத்தில் வந்து எதற்காக பயன்படுத்துகிறோன்னா செடியை வந்து பராமரிக்கிறதுக்காக அந்த தோட்டத்தில் உள்ள தாவரங்கள் செடி கொடி மரங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் பராமரிக்கிறதுக்கு எளிமையான முறையில் வந்து நம்ம கையாளணும் எளிமையான முறையில் ரொம்ப அந்த செடிங்களுக்கு எதுக்கும் எந்த சேதாரமும் அடையாமல் நல்ல முறையில் பயன்படுத்தப்படுகிறது அதாவது எப்படின்னா மம்புட்டியை வச்சி நம்ம நம்ம வெட்டினோம்ன்னா பார்த்து அந்த செ பாதையை அந்த வயலுக்கு போகிற வரப்புகளை வந்து நம்ம சரியான முறையில் திட்டமிட்டு வெட்டுவோம் இதே மற்றபடி வண்டி அதுமாதிரி மூலிமாலாம் நம்ம இது பண்ணிம்ன்னா செடியெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா சேதமடஞ்சிரும் அதனால நம்ம வந்து இந்த தோட்டத்து வேலை இது மாதிரி சொந்த சொந்தமான நம்ம விரும்பி செய்கிற வேலை எல்லாத்துலேயுமே நம்ம வந்து பொறுமையாக நிதானமாக கையாளுவது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதனால தோட்டத்து வேலைக்கு வந்து எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது தோட்டத்து வேலையில் வந்து அனைவரும் வந்து ரொம்ப விருப்பமாக இருப்பாங்க தோட்டத்தில் புல்லு பிடுங்கிறது தோட்டத்தில் வந்து தண்ணி பாய்ச்சிறது இது மாதிரியான வேலைகள்லாம் ரொம்ப எளிமையான வேலை எல்லா மனிதர்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச வேலை தோட்டத்து வேலை தோட்டத்து வேலை வந்து அவங்கவங்க விருப்பத்துக்கு ஏற்றார்போல் அமைச்சிக்கிவாங்க இப்போ அவங்களுக்கு எதாவது ஒரு ட்ரஸ்ஸுன்னா அவங்க அவங்க வீட்டில் உள்ள தோட்டத்தில் போய் உட்காந்து காற்றோட்டமாக அது மாதிரி இயற்கையான முறையில் அவங்க எல்லாம் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப இயற்கையான முறையில் இந்த தோட்டம்லாம் பயன்படுகிறது நம்ம வந்து இயற்கையான முறையில் பயன்படுத்துறதுனால் எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் நம்ம வந்து தோட்டத்தில் வந்து எந்த உரம் இய செயற்கையான முறையில் பயன்படுத்தாமல் உரங்கள்லாம் இயற்கையான முறையில் தோட்டத்தில் பயன்படுத்துறதுனால அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லோருக்குமே தோட்டத்தில் காய்கறி செடி இதெல்லாம் வளர்க்குறதுனால நம்ம தோட்டத்தில் சொந்த காய்கறியை பறித்து நம்ம உணவு சமைக்கிறதுனால் உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்குது அது மாரி நம்ம வந்து பார்த்து எல்லாம் சமைக்கிறோம் அதனால் எல்லாம் நல்லாருக்கு வெளியில் போனால் எது கலப்படம்லாம் கலந்துருக்கும் செயற்கையான முறையில் உரங்களை தெளிச்சிருப்பாங்க அதனால் தோட்டம் அமைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு கருவிகளை பயன்படுத்தும் போது சுலபமாக எளிமையான முறையில் பொறுமையாகே கையாளுவது மிக மிக நல்லது பயன்படுத்துறதை வந்து அந்தந்த விதத்தில் பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒன்று